எங்கள் குழந்தைகளுக்கு பள் பள்ளிக்கூடம் லீவ் விட்டுவிட்டாங்க அதனால் நாங்கள் குடும்பத்தோட வந்து சுற்றுலா போறதாக ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்குறோம் அந் குழந்தைகள கூப்பிட்டு நாங்கள் சுற்றுலா பயணம் போகறதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது குழந்தைகளோட சந்தோஷத்தையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியும் அதனால் நாங்கள் குழந்தைகள கூப்பிட்டு கொஞ்சம் தொலைவாக இருக்கிற இடத்துக்கு போகலான்னு இருக்கிறோம் அதுவும் எங்கள் நாங்கள் இருக்கிற ஊர் பக்கம் இல்லை அதனால் நாங்கள் கொஞ்சம் தொலைவாக கூட்டிகிட்டு போலாம் இருக்கிறோம் அது வந்து ஊட்டி ஊட்டிக்கு போகலான்னு இருக்கிறோம் ஊட்டியில போய் அந்த மலை பிரதேசத்த பார்க்கறதுனால எங்கள் குழந்தைகளும் கொஞ்சம் சந்தோஷப்பட்றாங்க அவங்களுக்காக நாங்கள் அங்கே போகலான்னு இருக்கிறோம் போய் ரெண்டு நாள் இருக்கலான்னு இருக்கிறோம் அங்கே குழந்தைகளோட ரோஜா கார்டன் அங்கே போட்டிங்கு இதுமாதிரி விஷயங்களெல்லாம் அங்கே நிறைய இருக்குது அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க அடிக்கடிக்கு சொல்லுவாங்க போகலான்னு சொல்லி அதனால் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறோம் எங்க குடும்பத்தில் எல்லாரும் வேலைக்கு போகறதுனால அவங்களுக்கும் ஒரு ஒய்வு கிடைக்காம இருக்குது அவங்களையும் கூட்டிகிட்டு நாங்கள் குடும்பத்தோட எல்லாரும் போகறதனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அங்கே எல்லாரும் போய் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு இடமாக அங்கே இருக்கு அங்கே மழை பிரதேசத்தை பனிப்பொழிவுகளை எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அதிசியமாக பார்க்கற மாதிரி இருக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து வெயில் அதுமாதிரி இடங்களையே பார்த்து பார்த்து எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறனால நாங்கள் வந்து அந்த மலை பிரதேஷத்தை பார்க்கறதுனால எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் அதிகமாக கிடைக்கிறது தான் அந்த இடத்துக்கு போனா நாங்கள் இந்த டைம் பள்ளிக்கூடம் விடுமுறையினால் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்குறோம் அங்கே கூட்டிகிட்டு போய் எங்களை குழந்தைகளோட சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறோம்